கிராமப்புற மக்களுக்கு விளையாட்டுக்கான முக்கியத்துவோன்னு பாத்திங்கனா அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க வெயிலோ மழையோ எல்லாரும் ஒன்னாக விளையாடுவாங்க அவங்க அப்படி ஓடி ஆடி விளையாடுறதுனால அவங்க உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எ நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் சிட்டி பசங்கமாதிரி இல்லாமல் எப்போயும் செல்ஃபோனை வச்சிட்டு கேம் விளையாண்டுட்டு அந்த மாரி இருக்க மாட்டாங்க இவங்க நிறையா விளையாட்டுகள் அப்புறோம் ஓடி ஆடி விளையாற்னால அவங்களு அவங்களுக்கு நிறையா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்புறோம் அவங்க தண்ணில விளையாற்னால அவங்களுக்கு நீச்சல் கற்றுக்கறாங்க அந்த மாரி நிறையா நல்ல விஷயங்களையும் கற்றுக்கறாங்க